நமது நாட்டில் கலை மற்றும் கலாச்சாரத்தின் வளர்ச்சிக்காக நிறையா ஆதாரங்கள் கொடுக்கப்படுகிறது குறிப்பாக வந்து கோயில்கள் கோயில்கள்னா குறிப்பாக தஞ்சாவூர் ப்ரகதீஸ்வரர் கோயில் மஹாபலிபுரம் கோவில் இன்றைக்கு அதனுடைய மீட்டுருவாக்கத்தை மீள்வதற்காக நிறையா நிதிகள் கொடுக்கப்பட்ருக்குது கவர்மெண்ட் மூலமாக நன்கொடைகளும் அதிகமாக இருக்கிறது கலை மற்றும் கலாச்சாரம் இரண்டுமே ஒரு வலுவான சமூகத்தின் சமூகத்தின் இடத்தை பாதுக்காப்பதற்காக அல்லது வலுப்படுத்துவர்காக தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்குவர்காக உங்கள் படைப்பாற்றலை காட்டுவதற்கு இரண்டுமே அற்புதமான வழிகள் கலை மற்றும் கலாச்சாரம் கற்றல் பொழுதுப்போக்கு ஓய்வு தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மற்றவர்களுடன் தொடர்புகளை மேம்படுத்துவர்கான பல வாய்ப்புகளை பெருமைப்படுத்துகிறது கலை நம்மை வெளிப்படுத்தும் திறனை அதிகரிக்கிறது அந்த வெளிப்பாட்டின் மூலம் நம்முடைய சொந்த தனிப்பட்ட உணர்ச்சிகள் எண்ணங்கள் மற்றும் அனுபவங்கள் வரைந்து தொடர்பு கொள்கிறோம் நீங்கள் மற்றவரின் கலையை பார்க்கும்போதும் படிக்கும்போதும் அவர்கள் கண்களில் உலகை பார்க்றீர்கள் நீங்கள் உருவாக்கும்போது உங்கள் மூலம் உலகை பார்க்க அனுமதிக்கிறீர்கள்